இப்போ டெக்னாலஜியை வச்சி ஏடிஎம்மில் வந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட் ஆகுது வங்கியில் வந்துட்டு நி வங்கியில் வந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வங் பங் பேங்க்கில் பணம் எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய சலான் ஃபில் பண்ணணும் அதைக் கொண்டு போய் அவங்கள்கிட்ட கொடுக்கணும் ஒரு லீ லைனில் நிற்கணும் அப்புறம் சலான் ஃபில் பண்ண தெரிலனா அது ஒரு நாலு பேர்த்துட்ட கேகணும் அதை அவங்க ஃபில் பண்ணிக் கொடுத்து அப்புறம் அவங்க வியே பணம் கொடுத்து இந்த டைம் ஆச்சுன்னால் சாப்பிட போயிருவாய்ங்க அதனால் தான் அப்போ அந்த பேங்க்கு போனால் இவ்வளோ லேட்டாகிறது பேங்க்கு போனால் அலைய வைக்கிறீங்க பேங்க்கு போனால் ஒரு நாள் ஆயிடும் அப்படின்னு சும்மா யாரும் சொல்லல்லை இதனால் தான் ஒரு பணம் எடுக்கணும் அப்படின்னாலே பேங்க்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இமாலய இலக்கு அப்போல்லாம் அதனால் தான் மக்கள்லாம் வந்துட்டு அப்போல்லாம் பணம் பேங்க்கில் பணமே போட மாட்டாங்க ஏன்னால் அப்புறம் எடுக்கணும் அப்போ வந்துட்டு இந்த அப்போ இந்த டெக்னாலஜி மூலமாக தான் வந்துச்சு இந்த ஏடிஎம் வந்துச்சு ஏடிஎம் வந்துச்சு ஒரு ஒரு மக்களுக்கும் ஒவ்வொரு கார்டு குடுத்தாங்க அவுங்கவங்க பேங்க்குலேருந்து ஒரு கார்டு கொடுத்து அந்த கார்டை வச்சு நீங்கள் எப் எந்த நேரத்தில் எந்த ஏடிஎம்மில் எப்படி வேணால் பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஆனாலும் அது பல ஒரு சில பல ரெஸ்ட்ரிக்ஷன் வெச்சிருக்காங்க ஒரு ஒரு இப்போ நம்ம ஒரு சிட்டி யூனியன் பேங்க்குனு ஒரு ஓக்கு ஓ ஓவ ஓப்பன் பண்ணி அதில் காசு போட்டு அதில் ஏடிஎம் கார்டு வாங்கினோம்னா அந்த ஏடிஎம்மில் மட்டும் தான் பணம் எடுக்கணும் மத்ததில் எடுத்தால் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி எடுக்கலாம் அதுக்கப்புறத்துலேருந்து காசுப் பிடிக்க ஆரமிச்சிடுது இப்போ டெக்னாலஜி வந்துட்டு இப்படியும் நம்மளுக்கு நல்லதாகவும் இருக்குது ஆனால் நமக்கு இந்த மாதிரி சமயத்தில் ஒரு மாதிரி ஒரு கெட்டதாகவும் இருக்குதில்ல ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு முன்னாடிலாம் ஊருக்கு ஒன்று தான் இருக்கும் ஊருக்கு இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்குமே கிராமத்துலலாம் ஏடிஎம்லாம் அவ்வளோவா கிடையாது கிராமத்தை விட்டு வெளியே வரணும் சிட்டியூர் சிட்டியூரு எண்ட்ரன்ஸுக்கு வரணும் கிராமத்தை விட்டு எங்கேயாவது பேங்க்கு இருந்தால் அங்கே வரணும் அங்கே தான் அங்கே பார்த்தா ஒ அப்படியே ஒரு லைன் நிப்பாங்க இங்கேயிருந்து அவ்வளோ தூரம் நிப்பாங்க நம்ம அவிங்கள தாண்டித் தாண்டித் தாண்டித் தாண்டித் தாண்டி அப்புறம் போய்விட்டு ஒரு ஒ ஒரு கார்டை சொருகி காசு எடுக்கணும் ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் செயலில் இருக்காது அது ஒரு பெரிய ஒரு தலைவலி திடீர்னு ஏடிஎம் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும் அப்படின்ட்டுனா உடனே செயலில் இல்லை டெம்ப்ரவரி அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அதில் வந்துடும் அது எப்படின்னு தெரியலை அப்புறம் உடனே இன்னொரு மெசேஜ் வரும் பணம் இல்லை அப்படின்னு அதில் இருக்கும் அந்த ஏடிஎம் மிஷினில் மெசேஜ் வரும் இந்த ஏடிஎம் மெஷினில் பணம் இல்லைன்ட்டு அப்போ எப்படி தான் பணம் எடுக்கிறது யாரை வச்சு தான் யார் மூலமாக தான் பணம் எடுக்கிறது எப்படி தான் எடுக்கிறதுன்னு தெரியாது அது ஒரு பெரிய தலைவலி அடுத்து பார்த்தா இப்போ நம்ம டெக்னாலஜியை வச்சு வேறு என்ன பண்ணலான்னா இப்போ டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துடுச்சி முன்னாடிலாம் இப்போ எங்கேயாவது இப்போ முன்னாடிலாம் நம்ம கையிலேன்னு பார்த்தா ஒரு ஆயர ரூபா ஐந்நூறுரூவா சில்லற காசு அப்படி இருக்கும் இப்போல்லாம் அது தேவையே கிடையாது பஸ்ஸுக்கு போகிறதுக்கு மட்டும் ஒரு பத்து ரூபா முப்பது ரூபா வச்சுக்கலாம் மற்றது எங்கே போனாலும் ஜிபே வந்துடுச்சு ஒரு பொட்டிக் கடையில் கூட ஜிபே வந்துடுச்சு இப்போல்லாம் இப்ப ஒரு பத்து ரூவாய்க்கு ஜாமான் வாங்கறோமா ஜிபே நூறுரூவாய்க்கு ஜாமான் வாங்கறோமா ஜிபே ஆயிர ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாலும் ஜிபே ஜிபே ஜிபே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே போன்பே அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு நமக்கு தேவையானது பஸ்ஸு இப்போ போகிறப் போக்கில் பஸ்ஸுலேயும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஜிபே ஜிபே கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க போல அப்படி ஆகிடுச்சு நிலம இப்போது அதே மாதிரி எங்கள் பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் தான் முப்பது ரூபா கவுர்மெண்ட் பஸ்ஸுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா இல்லை எங்கேயா லாங் ட்ராவல் போனா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா எடுத்துக்கிட்டு மற்றபடி எங்கே போனாலும் ஜிபே சாப்பிட்டா ஜிபே கை கழுவுனா கை கழுவுனா அதுக்கு கை க காசு கட்டினா அதுக்கு ஜிபே தண்ணி குடிக்கணுன்னால் ஜிபே க ஜிபே ஜிபேங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு அப்படி தான் இருந்துச்சு அப்படியே ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து அதை நம்ம வந்து சொல்ல முடியாது அது ஒரு தப்பும் கிடையாது நம்ம நம்ம நம்ம வளர்ந்தோம்னா டெக்னாலஜி வளர தான் செய்யும் இப்போ அந்த மாதிரி தான் ஒரு காலக்கட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம் வங்கியை பொறுத்த வரையும் நிறையா டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு இப்போ நம்ம வீட்டில் முன்னாடி இந்த அக்கௌண்ட் செக் பண்ணுன்னால் அதே தான் இப்போ நம் வீட்டில் உக்காந்தபடியே நம்ம ஃபோன் நம்பரை அதில் வச்சு நம்ம வீட்டில் உக்காந்தபடியே எவ்வளோ அக்கௌண்டிருக்கு எவ்வளோ காசு இருக்குது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு ஒரு சில ஏடிஎம்லலாம் பார்த்தீங்கன்னா ஐந்நூறுரூவாத் தாள் வராது அப்படின்பான் ஐந்நூறுரூவாத் தாள் மட்டும் தான் வரும் நம்ம நேரம் நமக்கு சில்லறையா நூறுரூவா இரநூறுவா வேணும் வர எடுக்க முடியாது நம்ம போயிட்டு அப்போ ஒரு ஐந்நூறுரூவாவா எடுத்தோம் அப்படின்னா ஐந்நூறுரூவா நம்மள்ட்ட இருக்காது அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து தான் ஆகணும் அந்த நூறுரூவா இரநூறுவா வேணும்னால் அதுக்கு வேறு ஏடிஎம் போகணும் இப்போ அதலாம் இப்போ அதை அந்த மாதிரி தடுக்கிறதுக்காக தான் ஜிபே வந்துடுச்சு எந்த கடைக்கு போனாலும் ஜிபே பொட்டிக் கடை ஜிபே துணி கடை ஜிபே நகை கடை ஜிபே சாப்பிட்ற கடை ஜிபே எல்லா கடையும் ஜிபே பத்து ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாலும் ஜிபே பண்ணிட்டு போகிறோம் ரெண்டு ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாலும் ஜிபே பண்ணிட்டு தான் போகிறோம் முன்னாடி சில்லற காசை கையில் குடுத்துக்கிட்டிருந்தோம் இப்போ சில்லற இல்லைனா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இப்போ ஒரு ஜாமான் வாங்கறோம் ஒரு ஐந்நூற்றி எண்பத்தி ஒரு ருபாய்க்கு வாங்கறோம் அப்படின்னா எண்பது ரூபா கொடுத்துட்டோம் ஒரு ருபா சில்லற இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு ருபா சில்லற இல்லை அப்படின்னா விட்ரு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்பாங்க இப்போ அப்புடில்லாம் கிடையாது தம்பி ஒரு ருபா இல்லையா ஜிபேயில் இருந்தால் போட்டு விட்டுட்டு போப்பா அப்படின்னு ஒரு ருபாய்க்கும் ஜிபே அவங்களுக்கு தேவை வெறும் நமக்கு அதனால் ஒரு ருபாய்க்கு ஜிபே பண்ணிட்டு போ அவ்வளோ தான் வேறு பிரச்சினையும் இல்லை அவங்களுக்கு தேவை வேறு காசு வேணும் இப்போ அதனாலங்கிறதுக்காக ஒர் ருபாவா பரவாயில்லப்பா தம்பி இம்பர ஒரு ருபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபான்னா அப்புறம் வந்தால் தாப்பா இல்லைனா அப்போ விட்ருப்பா பார்த்துப் பேசிக்கலாம் அப்படின்னு விட்ருவாங்க இப்போ அப்புடில்லாம் கிடையாது அஞ்சு ரூபா பேலன்ஸ் இருக்கா ஜிபே பண்ணிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் டெக்னாலஜி வந்துட்டு நிறையா வளர்ந்துடுச்சு ஏடிஎம்லேயும் டெக்னாலஜி இருக்குது ஆனால் இந்த மாதிரி குறைபாடுகள் உள்ள ஏடிஎம்மை கொஞ்சம் சரி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய இது இந்த நேரத்துக்குப் போனால் அவசரத்துக்குப் போனால் அவுட் ஆஃப் சர்வீஸுன்ருக்கிறது பணம் இல்லைங்கிறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு